இப்போ நான் ப என்ன ஃப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இயர் ஃபோன் வாங்கினது ஸோ இயர் ஃபோன் என்னென்னா இந்த ரோட்டு கடையில் ஒரு நூறுவாய்க்குதான் இயர் ஃபோன் வாங்கினேன் அது என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா கேட்டுச்சு சூப்பர் பரவாயில்ல அவ்வளோ ரேட்டான இயர் ஃபோன் நான் இந்த கொறைச்ச விலைக்கி வாங்கிட்டேன் அப்படின் சந்தோசத்தில் இருந்தேன் ரெண்டு நாளுக்கு அப்பறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு காது மட்டும் கேட்டுச்சு ஒரு காது மட்டும் கேட்கல ஒரு சைடு அதாவது லெஃப்ட் சைடு கேட்கல ரைட் சைடு மட்டும் கேட்டுட்டிருந்தது ஸோ அதையும் நான் அட்ஜெஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிட்டிருந்தேன் அப்பறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிருச்சு அப்படின்னா இப்போ வீடியோ ஓடிட்டிருக்கும் எல்லாமே ஓடும் ஒரு இது ஒரு இதில் நேரத்தில் சவுண்டே வராது என்னடா சவுண்டு வரல சவுண்டு வரலன்னு மொபைலில் தான் மிஸ்டேக்கோ என்னமோ அப்படினலாம் செக் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் மொபைலில் மிஸ்டேக்கே இருக்காது சவுண்டு வராததுக்காரணம் இந்த இயர் ஃபோன் மிஸ்டேக் அந்த இயர் ஃபோனை நல்லா அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா சவுண்டு வரும் ஸோ ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இயர் ஃபோன் வொயர்கிட்ட தானே அதெல்லாம் முடுச்சு போட்டிருக்கும் முடுச்சு போட்டிருந்தா நல்லா சவுண்டு வரும் அந்த முடிச்செல்லாம் எடுத்துவிட்டு நல்லா நீட் வொயர் நல்லா நீட்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா சவுண்டே கேட்காது இந்த மாதிரி பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு அந்த இயர் ஃபோன் வாங்கிட்டு அப்பறம் என்ன ஆச்சு அந்த காதில் இயர் பட்ஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல சாஃப்டாக ஸோ அது கழண்டு கழண்டு போயிடும் நம்ம காதுலேயே சிக்கிக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைமும் அது ரொம்ப எடுத்து மாட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுனேன் அப்படின்னா ப்ளூடூத்து ஹெட்செட் வாங்கலான்னு முடிவு பண்ணி அதை வாங்கினேன் ஸோ ப்ளூடூத் ஹெட்செட்னால் ரெண்டன்னா சின்ன சின்னது வொயர் இல்லாமல் ஸோ அது என்னாச்சு அப்படின்னா நான் எங்கேயாச்சும் போனேன்னால் அந்த ஒன்று வச்சு வச்சிட்டு வந்துடும் ஒன்று மட்டுந்தான் காதில் இருக்கும் இன்னொன்று தொழாவுனால் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி தேவை இல்லாமல் அதாவது நல்லா இருக்குமோ இருக்காதோ கொறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்கன்னு வாங்கறதுனால் நிறைய ஃப்ராடக்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக வாங்கி வாங்கி போகுது இப்போ இயர் ஃபோனே பார்த்திங்கன்னா நான் நாலஞ்சு டைம் வாங்கிட்டேன் நாலஞ்சு டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நூறுரூபாய்க்கி இந்த டிசைன் நல்லா இருக்குது இப்படி நல்லா இருக்குது ஸோ வாங்கறப்போ என்ன சொல்லுவாங்கன்னால் நல்லா ஓடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாங்கும் அப்படிம்பாங்க ஆனால் போட்டால் நம்மளுக்கு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரந்தான் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நூறுரூவாய்க்கி இரநூறுவாய்க்கி இருக்கிறதையெல்லாம் வாங்கிட்டு அதையும் இதையும் பண்றதுக்கு ஒரு ஆறுநூறுவா ப்ராண்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு லைஃப்லாங் வர மாதிரி லைஃப்லாங்குன்னு இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வர மாதிரி இருக்கும் ஸோ இது பத்து வாங்குறதுக்கும் அது ஒன்று வாங்குறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு நம் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டு பார்த்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடறோம் ஆனால் அது லைஃப்லாங் வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ அதை யோசித்தோம் அப்படினாலே நம்மளுக்கு தெளிவாயிடுவோம் ப்ராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதனால இன்னும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் கேரண்டி வாரண்டி அதெல்லாமே கொடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டோம்ன்னால் நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட்டு ஏன்னா இப்போ மூணு வருஷத்துக்குள்ள அதை எதாச்சும் ரிப்பேர் ஆகிருச்சி அப்படின்னா அது ரொம்ப இதாகும் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கு இப்போ நான் கூட்டத்தில் ஒரு பஸ் ட்ராவலிங்னே வச்சுக்கோங்க நான் இப்போ படம் பார்த்துட்டு போவேன் இப்போ படம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்ம் இயர் ஃபோன் இல்லேன்னால் என்ன ஆகும் வெளியில் சவுண்டு கேட்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டப் ஆவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அந்த ரிப்பேர் ஆகிறதே அப்போதான் ஆகும் நம்ம ஜாலியாக சரி இன்றைக்கி ட்ராவல் பண்றோம் இன்றைக்கி ஒரு நாலு மணிநேரம் ட்ராவல் பண்றோம் ஜாலியாக ஒரு படத்தை பார்த்துட்டு போலாம் பஸ்ஸில் போகும்போது அப்படின்னா இயர் ஃபோன் வேலை செய்யாது பஸ்ஸில் வேடிக்கை வெளிலேயே வேடிக்கை பார்த்துட்டு வரணும் அதை எத்தனை நேரந்தான் பார்ப்போம் ரொம்ப போர் அடுச்சிடும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு எண்டர்டைன்மெண்ட்டான சுச்வேஷனை நம்ம நோக்கி போயிட்டிருந்தோம்ன்னா அதை டிஸ்அட்வாண்டேஜ் பண்றது இந்த வா வாங்கின ஃப்ராடக்ட்டாக தான் இருக்கும்